இப்போ நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் இருக்கு பார்த்திங்கன்னா பண்ணாரி அம்மன் காலேஜ் இருக்கு நந்தா காலேஜ் இருக்கு ஜேகேகேஎம் இருக்கு கொங்கு காலேஜ் இருக்கு அதே மாதிரி நிறைய காலேஜ் இருக்கு அந்த காலேஜ்ஜில் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயி நிறையா வெளி ஊருக்கு போய் வெளி நாட்டுக்கெல்லாம் போகலாம் அதே மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட்டில் அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்போர்ட்ஸு ஃபெசிலிட்டீஸ் கேன்டீன் எல்லாமே நிறையா இருக்கு அந்த காலேஜ் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா மிகவும் மிகவும் கேம்பஸ் இன்ட் கேம்பஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் அதே பார்த்து ரொம்ப நேச்சராக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க வளங்களும் ரொம்பவுமே வளமிக்கயாகவும் இருக்கும்